என்னுடைய பகுதியில் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க இடம்னு சொல்கிறளவுக்கு எதுவும் இல்லை ஒரே ஒரு மாதாகோவில் ஒன்று இருக்குது அது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது அது இந்த ப்ரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணும்போது அந்த டைமில் கட்டின கோவில் அது கிட்டத்தட்ட அந்த கோவில் வந்து ஒரு சிலுவை ஷேப்பில் தான் இருக்கும் சிலுவைனா தெரியும் இந்த கிறிஸ்ட்டின்னு அவுங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த சிலுவை ஷேப்பில் தான் இருக்கும் கோவிலோட ஷேப்பே இப்போ தான் ரீசெண்ட்டாக ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் அந்த கோவில மறுபடியும் புதுப்பித்தாங்க பெருசா நல்லா உருவாக்கினாங்க அந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் நூறு நூறுலேருந்து ஒரு இரநூறு வருஷத்துக்குள்ள பழமையாக இருக்கும் இந்த வேளாங்கண்ணிக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் பெரிய கோவில் எதுன்னா அது அந்த கோவிலு தான் அது வேறு எங்கேயும் இல்லை சேத்பட்டில் தான் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டில் இருக்குது அதுக்கு பின்னாடி டோமினிக் சேவியர் ஸ்கூல்ன்னு ஒன்று இருக்குது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கட்டப்பட்ட ஸ்கூல் இன்று வரைக்கும் அந்த ஸ்கூல் இயங்கின்னு வருது ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அந்த ஸ்கூலில் தன்னுடைய பசங்களை சேக்கிறதுக்கு வருத்தப்படணும் நானும் ஈவென் நானும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேனே அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி யாராலேயும் வரவே முடியாது ஒரு ஒரு டீச்சரும் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டானவங்க அட்லீஸ்ட் இருபது வருஷம் இல்லை ஃபிஃப்டின் அதான் பதினைஞ்சு வருஷம் அவ்வளோ வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த படிக்கிற அங்கே வேலை செய்கிற எல்லா ஸ்டாஃபுங்களுக்குமே ஒவ்வொருத்தரும் தனித்தனித் திறமைகள வைச்சிருக்காங்க எல்லோருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அவங்க இப்போது ஒரு தமிழ் ஐயானா தமிழ் மட்டும் தெரியும் இல்லை அவருக்கு இங்கிலீஷும் தெரியும் மேக்ஸும் தெரியும் சயின்ஸும் தெரியும் எல்லாம் தெரியும் அந்த மாதிரி ஒரு பெயர் போன ஸ்கூல் அது அந்த ஸ்கூல் பேர் டோமினிக் சேவியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது வந்து பாய்ஸுக்கு மட்டுந்தான் ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்துட்டுருந்த ஸ்கூல் இப்போ எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாத நிலைமைக்கு ஆகிடுச்சி இதுக்கு காரணம் என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் வந்ததுலேருந்து இந்த ஸ்கூல் நம்பி யாரும் வரமாட்றாங்க ஆனால் எனக்கு தெரியும் எங்கள் ஸ்கூல் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட்டு ஸ்கூல்னு இப்போ கூட நெனைச்சேன் நான் இப்போ காலேஜி படிக்கிறேன் இப்போ அதை நினைச்சி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸ்கூல் டேஸுலாம் ஸ்கூல் படிக்கும் போது எப்படா இந்த ஸ்கூல் விட்டு போவோமோ அப்படின்னு இருக்கும் இப்போ என்னடான்னா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னால் என் வார்த்தையால் சொல்லவே முடியல இந்தமாதிரி ஒரு பெஸ்ட்டு ஸ்கூலுங்க டீச்சர்ஸ் எல்லோருமே தங்களோட காசு செலவு பண்ணி பசங்களுக்காக வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு நாள் ஏதாவது ஒன்று வாங்கி தருவாங்க இப்போ பசங்க யார் நிறைய பேர் வரலை ஆப்சென்ட்டுனா தமிழ் ஐயா ஒருத்தர் இருக்கார் அவர் எதுனா வாங்கி தருவார் போய் வெளியே போய் வாங்கிட்டு வாங்கடா வாங்கிட்டு வாங்கடான்னு சொல்லி அவரே வாங்கி கொடுத்து தர்பூசிணி பழம் பப்ஸு பன்னு எக்கச்சக்கமா வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட எங்கள் ஸ்கூல் இப்போ யாரும் வர்றதில்லை நானூறே நானூறு மாணவர்கள் மட்டுந்தான் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களே இவ்வளோ ஸ்ட்ரென்த்து நாங்கள் படிக்கும் போதே ஐந்நூறு பசங்க ஐந்நூறு பசங்க தான் படிச்சுட்டு இருந்ததே எல்லோருமே நல்ல பசங்க குட்ஸ் ப்ளேயர் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் நல்ல இம்பார்டென்ட் கொடுப்பாங்க அந்தமாரி ப்ளேயர்ஸ் இருந்த ஸ்கூல் இது இப்போது அது எங்கே இருக்குதுனே தெரியாமல் ஆயிடுச்சி இது ரெண்டுமே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக தான் நான் நினைக்கிறேன்